திருப்பூர் மாவட்டத்திலேருந்து பல்லடத்துலேருந்து பேசுகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் எல்லாம் எதுவும் பெருசாக இடங்கள்லாம் கிடையாது ஆனால் பழனின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து வ சாமிகள் முருகர் இருக்கார் அவர் தரிசனம் செய்றதுக்கு வந்து பக்தர்கள் எல்லாம் மாலை போடுவாங்கள் நாற்பது ஒரு சிலர்லாம் நாற்பது நாள் போடுவாங்கள் இன்னொர் பேர்லாம் பத்து நாள் போடுவாங்கள் அது போட்டுகிட்டு அந்த நாற்பது நாள் முடியும்வரை எல்லாம் எல்லாம் போட்டு பிளான் பண்ணி மலைக்கு போகலாம் இப்போ ஒரு பழைய பிளான் பண்ணுவாங்க பிளான் பண்ணிகிட்டு போகும்போதெல்லாம் பாதை யாத்திரைலாம் போவாங்கள் சில பேர் பாதை யாத்திரை போவாங்கள் சில பேர் வண்டிலேலாம் போவாங்கள் அங்கே போயிட்டு அதுக்கு போய் தரிசனம் பண்றதுக்கு மலை மேலேலாம் ஏற் ஏறதுக்கு ரெடியாவாங்கள் சில பேர்லாம் முடியாதுன்னு கீழே இருந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சிலபேர் வாரவங்களும் இருக்காங்க பட் இருந்தாலும் சி சி சின்னப் பசங்கலாம் மேலே ஏறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாய் மேலே ஏறுவாங்கள் சில பேற்றுலாம் ஏறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாக இருக்கும் சிலபேர் பேசிக்கிட்டு ஏறுவாங்கள் சிலபேர் கம்முனு ஏறுவாங்கள் சிலபேர் பிரேயர் பண்ணிக்கிட்டு ஏறுவாங்கள் அங்கே போயிட்டு அந்த முருகர் பார்த்து அவர்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிறக்கு வந்து அவங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க பட் அவங்க அந்த தரிசனம் வந்து அவங்களெல்லாம் ரொம்ப மகிமையாக நினைக்கிறாங்க இருந்தாலும் அந்த முருகர் முருகர் மேலே இருக்கிற பக்தியை வச்சு அவங்க மாலையெலாம் இப்போ நாற்பது நாள் போடுறவங்கலாம் வந்து செருப்பெல்லாம் போடாமல் ரொம்ப பக்தியாக சை அசைவம்லாம் சாப்பிடாம அமைதியாக இருப்பாங்கள் அவங்கள மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்குலாம் சாமியெலாம் ரொம்ப நல்லா புண்ணியம் செய்வாங்கன்னு நினைச்சு அவங்க இதை நம்பிக்கையோடு பண்ணிகிட்டு இருக்காங்கள் அதேமாதிரி முருகர் வந்து அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிப்போன ஒரு கடவுள் ஏன் பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் அதுக்காக வேண்டி தான் மாலையிலாம் போடுறாங்க சிலபேர் அங்கே போயிட்டு மேலே ஏறி சாப்பிட சாப்பிடாமலாம் சிலபேர் ஏறுவாங்கள் பட் இருந்தாலும் அவங்க மேலே போயிட்டு அங்கே சிலபேர்லாம் மயக்கம் அடைஞ்சு அந்த மாதிரிலாம் நடந்த சம்பவம்லாம் இருக்குது ஆனால் அதையெல்லாம் காட்டிலும் சிலபேர் மேலே ஏறி கண்டி ஏரியே ஆகணும் அவர்க்கிட்ட தரிசனம் வாங்கியே ஆகணும் அப்படின்லாம் இருப்பாங்க அப்படி ஏறி சிறப்பு தரிசனம்லாம் பெற்று அவங்க வந்து நல்ல ஒரு மகிமை பெற்றுக்கொள்ளுவாங்க பக்தர்கள்லாம் அந்த பத்து நாள் மாலை போடுறவங்கள்லாம் மேலே ஏறுவாங்களா என்னென்னு தெரியலை பட் இருந்தாலும் அவங்க வந்து நம்பிக்கையோடு தான் முருகர் இருக்காருன்னு சொல்லி காப்பாற்றுவாருன்னு சொல்லி அது மாலைப் போட்டு ஏறுறாங்க பழனியை பொறுத்தவரைக்கும் அங்கே ஒரு நல்ல ஒரு பிளேஸு அங்கே போயிட்டு வந்துவிட்டு சில பக்தர்கள்லாம் அங்கே சுற்றிலாம் பார்த்துட்டு சாமியை வேண்டிகிட்டு இருப்பாங்கள் அங்கே இருக்கிற மலைகள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதெல்லாம் பார்த்து பக்தர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சு ரொம்ப பூரிப்போடு இருப்பாங்கள் அப்புறம் சிறியவர்களும் அங்கே இருக்கிற விளையாட்டுத் தளங்கள்லாம் பார்த்துட்டு ஒரே சந்தோஷமாக இருப்பாங்க பெரியவங்கலாம் மலையெல்லாம் ஏறி சாமி தரிசனங்கள்லாம் பெற்று அவங்கலாம் திரும்பி வருவாங்க பட் இருந்தாலும் வயிதானவங்கள்லாம் அவங்களுக்குலாம் முடியாதனால் கீழேயே இருந்து அவர்களை எல்லாம் பார்த்து மேலே சாமி தரிசனம் பண்ணி அது வரத்தை பெற்றுக் கொள்வாங்கள் அதனால் அந்த பழனி படிக்கட்டு வந்து பெரு ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால சி பெரியவர்கள்லாம் ஏற முடியாது கீழே இருந்து அவங்க பிரேயர் பண்ணி அவங்க வந்து பண்ணிப்பாங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த பெரியவ பெரியவர்கள்லாம் மாலை போட்டு கண்டிப்பாக நான் போய் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க தலை மேலே இரண்டு பைகளை வச்சு அவங்க ரொம்ப கஷ்டம் மேலே போகிறதெல்லாம் எப்படி போகிறாங்கனே தெரியல பட் இருந்தாலும் போயிடுவாங்க போயிட்டு அவங்க தரிசனத்தலாம் பெற்று திரும்பியும் அவங்க வ வ வந்துவிட்டு திரும்பி அவங்க வந்து ஊருக்கு வந்து அவங்க மாலையை கழட்டி அவங்க மறுபடியும் பழையை போல் வாழ்க்கையை தொடங்கிருவாங்க இதேதான் வழக்கமாக நடந்துக் கொண்டிருக்கிறது பழனி வந்து இங்கே ஊர்லேருந்து கொஞ்சம் பக்கம் தான் தூரம் தான் இருந்தாலும் பரவாயில்லைன்னு எல்லாம் இங்கேருந்து கிளம்பி மாலையெல்லாம் போட்டு நாற்பது நாளில் மாலை முடிஞ்சு எல்லாம் கிளம்புறாங்க இதே தான் வழக்கம் போல் நடக்கும் பக்தர்கள்னா முருகன் மேலே கொஞ்சம் ஆர்வமாக இருந்து அவர் எல்லாம் செய்வாருன்னு நம்பி எல்லாம் மாலையை போட்டு எல்லாம் போகிட்டு போகிட்டு வந்துட்டுருக்குறாங்க இது தான் எங்கள் ஊரில் இருக்கிற பக்கத்தில் நல்லா சிறந்த இடம் சுற்றுலாப் பயணிகளும் வந்து பார்த்துட்டு போவாங்கள் பழனி இப்போ வந்து கொஞ்சம் நல்ல இடம்